புதுசாக தொழில் தொடங்குறதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அது நிறையா வந்து யோசனை பண்ணி நிறையா இது விசாரித்து தான் தொடங்க முடியும் இப்போது ஒரு தொழில் வந்து நிறையா தொழில் இப்போது வந்து நிறையா தொழில் வந்து புதுசு புதுசாக தொடங்குறாங்க நம்ம புதுசாக சப்போஸ் இப்போ வந்து ஒரு ஹோட்டலே வைக்கிறோம்னால் அதுக்கு வந்து சரியான இடத்த வந்து சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த இடம் வந்து அதிகமான மக்கள் அந்த இடத்துல வந்து டெய்லியும் வந்து வெளிலேருந்து வந்துட்டு போய்கிட்டு இருக்கணும் உள்ளூர்காரங்க மட்டும் இருந்தாங்கன்னால் அவங்க வந்து பக்கத்துலயே வந்து வீட்டிலயே சாப்பிட்டுப்பாங்க அதில் வந்து நம்ம ஹோட்டல் வந்து பெரிய இன்கம் அதிகமாக வராது வெளிலேருந்து டெய்லியும் வந்துட்டு ஒரு நூறு பேர் வந்துட்டு போகிற வந்துட்டு வந்துட்டு போயிட்ருந்தாங்கன்னா அவங்க வந்து ஹோட்டல் வந்து வீட்டில் சாப்பாடு செய்கிறதுக்கு லேட்டாச்சுனால் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் ஃபேக்ட்ரிஸ் வந்து சுற்றி நிறையா தொழில் ஃபேக்ட்ரிஸ் வந்து நிறையா இருந்துதுன்னால் அவங்க வந்து ஷிஃப்ட்டு முறையில் வேலை செய்கிறதுக்கு வந்து மூணு ஷிஃப்ட்டுக்கும் வந்து வேலை செய்கிறப்ப வந்து அங்கே அவங்க வந்து எல்லா நாளும் சாப்பாடு கொண்டு வர முடியாது டெய்லிக்கு டெய்லி கண்டிப்பாக வந்து ஹோட்டலில் சாப்பிட்றவங்க நிறையா பேர் இருப்பாங்க அதனால் வந்து அந்த ஹோட்டலில் அந்த இடத்துல அது மாதிரி இடத்துல பார்த்து சூஸ் பண்ணி தொடங்கினமுன்னா தொழில் வந்து நல்லா டெவலப் பண்ணலாம் மூலதனங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து மூலதனம் போடுறது வந்து நமக்கு வந்து லாஸாகாமல் பார்த்துக்கணும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு இப்போ தௌசன் ருபீஸ் அதில் வந்து இன்வஸ்ட் பண்றோமுன்னா அந்த தஸ் தௌசன் ருபீஸ் அந்த நாளுக்குள்ள வந்து நமக்கு அதில் வர மாதிரி வந்து அதை மாதிரி இடத்த சூஸ் பண்ணி அது மாதிரி மக்கள் வர மாதிரி போகிற மாதிரி வந்து நம்ம நல்ல ஒரு ஒரு டைமுக்கு நாலஞ்சு டைம் வந்து அந்த ஏரியாவை பற்றி அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாம் தொடங்கினமுன்னா நாம் வந்து அந்த தொழில் வந்து நல்லா விரிவுப்படுத்த முடியும்